வெகுளி போகும்போது வெளியில் போகும்போது எந்த ஒரு பாரபட்சமும் நான் பார்க்கறதில்ல ஒன்றா போவோம் ஒன்றா வருவோம் யாருமே எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் சந்தோஷமாக ஜாலியாக போவோம் பாரபட்சம் இல்லாமல் பழகுவோம் சந்தோஷமாக வெளியில் சுற்றிட்டு அமைதியாக வீட்டுக்கு வருவோம் எந்த ஒரு பிரச்சினையும் இருக்காது பாகு பா பாரபட்சம் பாரக்க மாட்டாங்க அண்ணன் தம்பி மாமன் மச்சான் போல பழகுவோம் சந்தோஷமாக வீட்டுக்கு வருவோம் இதுதான் பாரபட்சம் இல்லாமல் நாங்கள் நடந்துக்க வேண்டிய விஷயம்